இருக்கும்மா கிலோ ஆயரருவா வரும்மா வேறே வவ்வா மீன் இருக்குது அப்பறம் மத்தி இருக்குது அயிர இருக்குது உங்களுக்கு எந்த மீன் வேணுங்க குழம்பும்மா ஃப்ரை பண்ணலாம்மா ஆமாம் இல்லை அதாம்மா ஃப்ரை பண்ணலாம் குழம்பு வைக்கிலாம் பிரியாணி இது இல்லைம்மா இருக்கும்மா அது வந்து ஒரு கிலோ வாங்கினிங்கனா ஒரு பேக்கெட் தருவோம்மா இது நாங்களே இல்லை மீன் வறுவலுக்கு தான் வறுவலுக்கு மட்டும் தருவோம் குழம்புக்கு இருக்குதுங்க அது நாங்கள் சுதா வீட்டில் சொந்தமாக தயாரித்தது ஆமாம்மா சரிங்க எப்படிங்க அதுதான் தரேங்க ஒரு கிலோ வாய்ங்கிங்க நீங்கள் சரிங்களா சரி ஓகே ஓகே சரி